ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் அச்சோ சார் என்னாச்சு சார் இப்போ ரொம்ப உடம்பு முடியலையா எப்படி இருக்கான் சார் பெட்டராக இருக்கானா சார் அப்படியா சார் நைட்டு கீரைதான் சார் கொடுத்தேன் அவன் ம் சரி சார் நான் வந்து அழைச்சிட்டு போகறேன் சாரே ம் சரி சார் சரி சார் நான் வந்து அழைச்சிட்டு போகறேன் சார் இப்போ பரவால்லல்ல சார் அவனுக்கு எதாவது எழுப்பி தண்ணியை கொடுங்க சார் சரி சார் நான் வந்து கூட்டிகிட்டு போகறேன் சார் இனிமே நைட் ஓகே சார்